எனக்கு பிடித்த உணவுனால் மட்டன் பிரியாணி ரொம்ப பிடிக்கும் சிக்கன் சிக்ஸ்ட்டி ஃபைவ் ரொம்ப பிடிக்கும் அதுக்கப்புறம் கத்திரிக்காய் க்ரேவி ரொம்ப ரொம்ப பிடிக்கும் காரக்குழம்பு ரொம்ப பிடிக்கும் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த பொரியல் ஐட்டம் எல்லாம் ரொம்ப பிடிக்கும் எனக்கு கீரை வகைங்க பீனிஸ் கேரட்டு இந்த பொரியல் இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் எனக்கு விரும்பி சாப்பிடுவேன் அதுக்கப்புறம் உருளகிழங்கு ப்ரை எனக்கு ரொம்ப பிடிக்கும் பீசா பிடிக்கும் எனக்கு ரொம்ப நான் வீட்டில் அப்பப்போ என் குழந்தைங்களுக்கு கூட சமச்சு கொடுப்பேன் எனக்கு பிடிச்சதெல்லாம் எனக்கு பிடிச்சது என் குழந்தைங்களுக்கும் கொடுப்பேன் நான் அப்புறமா வந்து கேஎஃப்சி சிக்கன் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதில் டிப் பண்ணி சாப்பிட்றதுக்கு டொமேட்டோ சாஸ் எல்லாம் அது வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் கிரிஸ்பியாகருக்கும் காரசாரமாக இருக்கும் நல்லாயிருக்கும் இங்கே அப்பப்போ நான் வாங்கி அதை சாப்பிடுவேன் அதுக்கப்புறம் எக் ஃப்ரைட் ரைஸ் இந்த ரசம் சாதம் எல்லா ஐட்டமும் எனக்கு ரொம்ப பிடிக்கும்